ஹலோ ஃபுட் டெலிவரி சாரா நான் வந்து உங்கள் கடையில் வந்து ஃபுட்டு டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஃபுட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் வேணும் அதுமட்டுல்லாமல் உங்க கடையில் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஆமாங்க ஆ சரிங்க ஆ சரி எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் லெமன் ஜூஸ் மட்டும் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர் இது அதோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆ ஆமாம் வேறு என்னென்ன இருக்குது ஆ சரி ஆ சரி ஆ இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆ ஆ சே கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ சரி ஆ ஓகே தேங்க்யூ